எடிட்டிங்கைப் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நான் ஃபோட்டோகிராஃபியை பற்றி எந்தளவுக்கு நான் பேசினனோ அந்தளவுக்கு எனக்கு எடிட்டிங்கை பற்றி அதை விட ஒரு கூடுதலாக எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய பேஷனேட்டாக ஃபாலோ பண்ணுற விஷயன்றத தாண்டி அது மூலிமா நான் நிறைய ஏர்னும் பண்ணியிருக்கேன் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் எடிட்டிங் மூலிமா அதாவது இப்போ எடிட்டிங் நான் எங்கேயும் போய் தனியாகலாம் கற்றுக்கல எங்கள் அப்பாவுடைய கடையில் தான் நான் வந்து ஃபோட்டோஷாப்பு மொதல் முதலா பார்த்தேன் ஸோ ஃபோட்டோஷாப்பு செவன் பாயிண்ட் ஜீரோ அதில் அந்த பேசிக் ஃபோட்டோஷாப்பில் பேசிக்காக இந்த ரொம்ப அப்போ சேட்சுரேஷனு ஏத்துறது இப்போ எக்ஸ்போஷரு ஏத்துறது லைட் ஏத்துறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டுருப்பேன் அதலாம் பண்ணிக்கிட்டு சும்மா நம்ம அந்த அமெச்சூரான எடிட்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டுருப்போம் சின்ன வயசுல இப்போது நான் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அடாப் லைட் ரூம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஸ்நேப்சீடுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் அந்த பிக்ஸ்ஆர்ட்னு ஒன்று இருக்குது இப்போ இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது அந்த அடாப் லைட் ரூம்முன்ற விஷயந்தான் இந்த அடாப் லைட் ரூமில் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் வைப்ரன்ஸ் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஏற்றுனோனு வைச்சிக்கோங்களேன் ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன தான் ஒரு மாதிரி ஷேடு அடித்த மாதிரி எடுத்திருந்தாலும் அது நல்ல குவாலிட்டியாக ஏற்றிக் கொடுக்கும் நான் ஃபர்ஸ்ட்லாம் நெனைச்சிட்ருப்பேன் சேட்சுரேஷன் தான் வந்து நம்ம ஃபோட்டோவை நல்லா பளிச்சுனு கலர்ஃபுல்லாக ஆக்குதுனு நெனைச்சிட்ருப்பேன் பட் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சேட்சுரேஷன் வந்து நம்ம ஏற்றவேக்கூடாது சேட்சுரேஷன் ஏத்துறதுக்கு பதிலாக வைப்ரன்ஸ் ஏற்றினோனு வைச்சிக்கோங்க அது வந்து ஒரு ஒரு பிக்சலும் வந்து கலர் பண்ணிக் கொடுக்குது அது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம சேட்சுரேஷன் ஏற்றினா அது மொத்தம் ஃபோட்டோவையும் ஒரு மாதிரி ரொம்ப கலர் பண்ணிக் கொடுத்துருது அதாவது ரொம்ப கலர் பண்ணால் எதுவுமே நல்லா இருக்காது அடிக்கிற மாதிரி ஆகிடும் பட் வந்து வைப்ரன்ஸ் ஏற்றினோனு வைச்சிக்கோங்களேன் நம்மளுடைய குறிப்பிட்ட இடம் மட்டுந்தான் வந்து அந்த அந்த இடத்தோடய அந்த அந்த இப்போ ஒரு நம்மளோட ஸ்கின் இருக்குனா அந்த ஸ்கின்னுடைய கலர் மட்டுந்தான் ஏறும் அது அது ஒருமாதிரி பாக்கிறதுக்கு அப்போ தான் ஃபோட்டோ வந்து நீட்டாக இருக்கும் இது இந்த இந்த வைப்ரன்ஸுன்ற விஷயந்தான் அடாப் லைட் ரூமில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயமாக பாக்கிறேன் இந்த இது இப்போ ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுன்றது ரொம்ப தேவையான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அது ஒன்றும் நம்ம ஃபேக்காக நம்ம நம்ம ஒரு உருவத்தில் இருந்துட்டு அது வேறு ஒரு உருவமாக மாத்துறதுன்ற அந்த மாதிரி எடிட்டுக்கு நான் போகல நான் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி நம்ப நம்மளுடைய எடிட்டிங் ஸ்கில்லை காட்டுறா மாதிரி விஷயமுன்னா நம்ம ரீ டச் பண்ணாலே போதும் ஃபோட்டோவை பெருசா ரொம்ப டீப்பாக அப்படியே பயங்கரமாகலாம் நீங்கள் அந்த ஃபேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு நான் சொல்லலை ரீ டச் பண்ணாலே போதும் ஒரு ஃபோட்டோ வந்து உன் உங்களுடைய உங்களுடைய கண்ணும் உங்களுடைய முகத்துல ஒரு ஃஷேடோவோ இந்த மாதிரி பட்டு அந்த ஃபோட்டோ கெடுத்திருக்கு அப்படின்னா அந்த ஷேடோவை எடுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும் ஃபோட்டோ ரொம்ப ப்ளர்ராக இருக்குதுனு வைச்சிக்கோங்களேன் அந்த ப்ளர்ரில் இருந்து அந்த ஃபோட்டோ நியூ பிக்சர் ஆக்குறது எப்படி இப்போ நம்மக்கிட்டே பழைய தாத்தா ஃபோட்டோ பாட்டி போட்டோலாம் இருக்கும் அவங்களாம் வந்து எப்பயோ இறந்துட்ருப்பாங்க அவங்க போட்டோலாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அவங்க பழைய போட்டோக்கு உயிர் கொடுக்கும் விதமாக தான் இந்த எடிட்டிங்ஸைலாம் நான் பாக்கிறேன் இப்போ நம்ம வைச்சிருக்கற சாஃப்ட்வேரை வைச்சி அவங்க போட்டோக்கு உயிர் கொடுத்து அதை நியூ போட்டோவா மாற்றலாம் புதுசாக அவங்க இப்போ இருக்கிறா மாரி ரொம்ப ரியலிஸ்ட்டிக்காக அந்த விஷயத்தை அவங்க அந்த போட்டோவ நம்ம மாற்ற மாற்ற வேண்டிய அந்த மாற்றக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து இந்த எடிட்டிங்குக்கு வந்து இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன் எடிட்டிங்குன்றது வந்து எந்தளவுக்கு ஃபோட்டோகிராஃபி முக்கியமோ அந்தளவுக்கு எடிட்டோகிராஃபின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பாக்கிறேன் எடிட்டோகிராஃபி வந்து ஒரு தனி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது இது இன்னும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் இது இத்தோடு நிற்காது ஏன்னா எடிட்டுன்றது எப்பவும் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிடுச்சி எனக்கும் சரி எல்லா துறையிலும் சரி